பேர்டு வாச்சிங் பறவைகளை கண்காணிப்பது வந்து ரொம்ப பிடிக்கும் அது நல்ல அது ஒரு அரிதான வேலை அதுக்கென்னு சில பல படிப்புகளெலாம் இருக்குது அந்த படிப்புகளை அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அந்த வேலைக்கு வருவாங்க வனத்துறையில் தான் இந்த இது பண்ணுவோம் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னால் ஒன் மந்த் இல்லைன்னா டொண்ட்டி டேட்ஸ் கணக்கு வச்சுப்போம் அந்த கணக்கில் வந்து இத்தனை இந்த இந்த பகுதியில் இத்தனை பறவைகள் இருக்குதுன்னு நாங்கள் குறிச்சு வச்சுருப்போம் இந்த வகையான பறவைகள் இருக்குது இந்த வகையான பறவைகள் வந்திருக்கு இப்போ வேடந்தாங்கல் இப்போ வேடந்தாங்கல் கூட சொல்லலாம் வேடந்தாங்கலில் தான் அதிகமாக பார்ப்போம் நாங்கள் வேடந்தாங்கலில் சீசனுக்கு போய் நாங்கள் வந்து கணக்கெடுப்போம் கணக்கெடுத்துவிட்டு நாங்கள் குறிச்சு வச்சுப்போம் அதுக்கென்னு மூணு நாலு வகையான கேமரா குவாலிட்டி இருக்குது கேமராஸ் இருக்குது எக்யூப்மெண்ட் இருக்குது அதை வைச்சு தான் நாங்கள் அதை வாட்ச் பண்ணுவோம் அதை வாட்ச் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம் பார்த்துட்டு நாங்கள் அதோட இதில் ஏத்தி எழுதி எழுதி சேவ் பண்ணி வச்சுப்போம் அடுத்த வரு அடுத்த வருடம் அதே பறவை அதே இன பறவை வருதான்னு பார்ப்போம் எந்த இனம் அதிகமாக வந்திருக்கு எந்த இனம் கம்மியாக இருக்குதுன்னு அளவெடுப்போம் எந்த இனம் அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு பார்ப்போம் இதுக்கென்னு தனியாக நாங்கள் இந்த பறவைகளும் இதுக்குன்னே நாங்கள் தனியாக படிக்க வேண்டியது இருக்குது அது நிறையா ரிசர்ச்யெலாம் பண்ணுவோம் அதை வச்சு பறவைகளை வைத்து எந்த சீசனுக்கு எங்கேருந்து எத்தனை கிலோ மீட்டர் கடல் தாண்டி என்னென்ன என்னென்ன பறவைகள் கடல் தாண்டி என்னென்ன பறவைகள் வருதுன்னு பார்ப்போம் எந்த பறவைகள் இந்த வாட்டி வரல எந்த பறவைகளெலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம் அதை நாங்கள் குறித்து அதை எங்களுக்கு உள்ள இது இதில் பண்ணி எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் அடுத்த இய அடுத்த அடுத்த அடுத்த ப அடுத்த அடுத்த பகுதிகளுக்கு சென்று கூட பார்ப்போம் இப்போ கிராமப்பகுதியிலும் பார்ப்போம் இப்போ கிளி இனம் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது அதனால் கிளி இனத்தை வந்து நாங்கள் வள பேணி பராமரின்னு சொல்லுவோம் சில பேர் கிளியை எடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டா கிளி வளர்த்தா வீட்டுக்கு நல்லது கிளி இருந்தால் வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதெலாம் நிறையா பேர் வளர்ப்பாங்க அதெலாம் மூடநம்பிக்கை தான் கிளி வளர்க்கறதுனாலயோ அது ஒரு வளர்க்கலாம் அது உயிர் தான் ஆனால் அது இப்போ அந்த உயிர் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த மாதிரி மூடநம்பிக்கை கிளி வளர்க்கறது அது மாதிரி சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டினா நல்லதும்பாங்க சில பேர் சிட்டுக் குருவியை பிடிச்சி போட்டு கூட வளர்ப்பாங்க பணம் வருதுன்னு இதெல்லாம் மூடநம்பிக்கை சிட்டுக்குருவி அதுவும் ஒரு குருவி இனம் தான் இப்போ இந்த இனமே இல்லை அதனால் இந்த மாதிரி மூடநம்பிக்கையை நான் தவிர்க்கணும் நான் நான் எந்த மூடநம்பிக்கையுமே இது பண்ண மாட்டேன் இயற்கையோட இயற்கையாக பறவைகள் சுதந்திரமா வாழ தான் நான் இது பண்ணுவேன் அதை கூண்டில் அடைச்சி வைக்கிறதோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அது தான் என்னோட கருத்தும் கூட